எனக்கு வந்து மழை காலம் தான் பிடிக்கும் ஏன்னா மழை காலம் எல்லாம் தான் அதிகமாக நான்லாம் ஸ்கூல் படிச்சிகிட்டு இருக்கும் போதெல்லாம் அதிகமாக மழை வந்தால் தான் லீவு விடுவாங்க ஸ்கூல் எல்லாம் அது இதுக்குன்னே மழை காலம் எப்போ வரும் எப்படா லீவு விடுவாங்க அதிகமாக டெஸ்ட்டு வைப்பாங்க எக்ஸாம் எல்லாம் இருக்கும் ஸோ மழைலாம் வந்தால் லீவு விட்டுருவாங்க இல்லையா அதனால எனக்கு வந்து மழை காலம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆ இன்னொன்று என்னென்னா மழை காலம் வந்துச்சுன்னா வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் வெளியே போக மாட்டாங்க வீட்லையே நம்ப கூடவே இருப்பாங்க அம்மா வந்து பஜ்ஜி சுட்டு தருவாங்க சட்னி வச்சு தருவாங்க அதனாலையே எனக்கு மழை காலம் ரொம்ப பிடிக்கும் போண்டாவும் சுட்டு தருவாங்க அதெல்லாம் சுட்டு தருவாங்க அதனால் எனக்கு மழை காலம் தான் ரொம்ப பிடிக்கும்